விவசாயத்துக்கு வந்து புதிய இணைப்பு வேணும்னு அரசிடம் விண்ணப்பித்தால் இருபத்தஞ்சி வருடம் கழித்துதான் விண்ணப்பம் மின்சாரம் கிடைக்கும் அது வந்து ஒரு தலைமுறையவே தாண்டி போயிடும் விவசாயத்தை வந்து நஷ்டம் ஆகுறதுக்கு காரணம் அந்த அது ஒரு பிரச்சனை ஒரு இப்போ தண்ணி இருக்கும் போதும் கரண்டு இருக்கா இருந்தால் மட்டும் தான் அது விவசாயத்தை நம்பி விவசாயம் பண்ண முடியும் கே ஒரு ஒரு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து மின்சாரம் உடனடியாக விவசாயத்துக்கு வேணுன்னால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயரூபா வந்து பணம் கட்டினா உடனடியாக மின்சாரம் க க தர்றேங்கிறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயரூபாய கட்டி அதை வாங்கி போர் மோட்டரு ஒரு லட்சம் செலவு பண்ணி காட்டைத் திருத்தி அது விவசாயம் பண்ணி கூலி ஆளலாம் வச்சு பண்ணி அதில் எதுவும் மீதி பண்ணவிட்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இல்லை ஆனால் விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்டு தர்றேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நாளுக்கு ஒருக்கானால் அதுதான் இருபத்தஞ்சி வருடம் குறைஞ்சபட்சம் ஆகணும் எங்கள் அப்பா எழுதி வச்சால் எனக்கு கரண்டு கிடைக்கும் நான் எழுதி வச்சால் எங்கள் பையனுக்கு கரண்டு கிடைக்கும் அதுக்குமேலே சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்புறம் மொதல் மொதல்லாம் வந்து கரண்டு கம்பம் எப்படி வேணாலும் நேராக போட்டுப்போம் நாங்கள் இப்போ என்காட்டுக்குள்ள போடக்கூடாது உன்காட்டுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு அந்த தகராறு வேறு வோல்டேஜ் ப்ரபா ப்ராப்ளம் அப்புறம் எஸ்டிமேட் எடுக்கிறது அங்கே வோல்டேஜ் பற்றல அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபாரம் போடணும் அங்கே இருந்து கு ஒயர் இழுக்கணும் எஸ்டிமேட் போடணும் பார்த்தா அது

ஆசையே விட்டுப்போனதால தான் தமிழ்நாட்டில் விவசாயம் வந்து அழிஞ்சிகிட்டு வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது இப்போ மற்றபடி பார்த்தா எழுதி வச்சு ஒரு வருஷத்தில் முன்னுக்க தண்ணி கிடைச்சதுனா ஈசியாக ஒரு காய் நடுவாங்க மார்க்கெட் மூணே மாசத்தில் கொண்டு போவாங்க வெள்ளாமை வரும் அதில் ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்க அதை விட்டுவிட்டு இருபத்தஞ்சி வருடத்துக்கு கரண்டு கொடுத்தா அவங்க இப்போ அவங்க சந்ததியே மாறி போயிடுது விவசாயம் விவசாயம் செய்கிற சந்ததி மாறிப்போய் விவசாய நிலமெல்லாம் நமக்கு தோட்டமெல்லாம் மேடக மேட்டுக்காடாக ஆகிப்போயிடுது